பண்டைய காலத்தில் பொறுத்த வரையிலையும் தமிழ் மொழி வந்து செப்பேடுகளில் எழுதி பாதுகாத்து வந்துட்யிருந்தாங்க அதை வந்து தற்கால அறிஞர்கள் வந்து அந்த செப்பேடுகள்லருந்து தமிழ் மொழியை எடுத்து புத்தகத்தில் பதிவிட்றதுக்கு கொடுத்து இப்போ வளர்த்துருக்காங்க இப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தில் தமிழ் மொழி வந்து இன்னும் கணினி இந்த கம்ப்யூட்டர் மூலமாக கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அனைத்து தலைமுறைகளும் பயன்படுத்துகிற மாதிரி அந்தளவுக்கு வந்து கொண்டு போகப்போறாங்க முன்னே வந்து தமிழ் மொழி வந்து ஒரு சாதாரண எதாவது செப்பேடுகளில் இருந்ததுனால நிறைய அழியிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது அதே சமயத்தில் இந்த புத்தகத்தில் இருந்தாலும் எதாவது ஒரு காலத்தில் கண்டிப்பாக அழியக்கூடிய ஒரு இதுவாக வாய்ப்பு இருக்கு ஆனால் எதிர்காலத்தில் இந்த கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக டெவலப் பண்ணி இந்த கம்ப்யூட்டரை வந்து தமிழ் மொழியை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகறாங்க அதாவது அழிவே இல்லாத ஒரு நிலைக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகப்போறாங்க எதிர் காலத்தில் இன்னும் தமிழ் மொழிக்கு இன்னும் நிறைய பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தமிழ் மொழி என்றுமே அழியாத ஒரு நிலையை உருவாக்க கண்டிப்பாக எதிர்காலத்தில் அதற்குண்டான வாய்ப்பு இருக்கு